ஹலோ நீங்கள் டைலரா நான் இந்த மாதிரி கவெர்மெண்ட் ஸ்கூலேருந்து பேசுகிறேன் ம் யூனிஃபார்ம் ஒரு ஐயாயிரம் பேருக்கு தைக்கணும் தைக்க முடியமா உங்களால் எவ்வளோ ஒரு யூனிஃபார்முக்கு எவ்வளோ வாங்குவீங்க அப்படியா நான் அட்வான்ஸ் வந்து முன்னாடியே கொடுத்தட்றேன் நீங்கள் தச்சு கொடுத்துருங்க எவ்வளோ மந்த் ஆகும் கொடுக்குறதுக்கு திரும்ப ஓகே ஆ தேங்க்கியூ